சார் அபிராமி ஹோட்டலா சார் உங்க உங்கள் ஹோட்டலில் இப்போ என்ன சாப்பாடு இருக்குது காம்போ ஆஃபர் எதாவது இருக்கா எ எ எப்படி சார் எ புரியல எவ்வளோ பேருக்கு ஓகே சார் வந்து இங்கே வந்து இங்கே வீட்டில் கொஞ்சம் கெ கெஸ்ட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதினைஞ்சி பேர் இருக்காங்க ஆமாம் ஆ ஆ சரிங்க சார் அது கொஞ்சம் ஆட்ரு அப்போ ஆட்ரு பண்ணி பேக் பண்ணி வெச்சிருங்க அப்புறம் வந்து வேறு என்ன சார் ஃபேமஸாக இருக்குது

ஆ சரி சார் எங்க வந்து எங்களுக்கு வந்து ஃபிரிஷ் ஃபிரிஷ் ப்ரை வந்து ஆ ஃபிரிஷ் ஃப்ரை வந்து ஒரு பத்து மட்டும் தனியாக அப்டியே தனியாக பேக் பண்ணி கொடுங்க ஆ ஆமாம் ஆமாம் ஆம்ப்லேட் போட்டு வெச்சி ஆ ஆமாம் பத்து பீஸ் மட்டுந்தான் வந்து ஆம்ப்லேட் போட்டுக்கோங்க ஆம்ப்லேட்ல ஒரு பத்து ஆமாம் ஃபிரிஷ் ஆ சார் முட்டையும் வேணுந்தான் அது பிரியாணி கூட வராதா ஆ எஸ் ஆ எஸ் ஆ சிக்கென் தந்தூரி வேணுனா ஒரு அஞ்சு மட்டும் பேக் பண்ணுங்கள் சார் போதும் நாங்கள் ஆ அஞ்சு வேறு எதா வேறு எதாவது ஃபேமஸாக இருக்கா சார் சரிங்க சார் அப்போ வந்து எங்களுக்கு ஆ அது மட்டும் ஆட்ரு பண்ணி வையுங்க சார் நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் பேக் பண்ணி வெச்சிக்கோங்க சார் எ எவ்வளோ ரேட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சார் சரிங்க சார் அப்புறம் அமௌண்ட்டு எடுத்துட்டு வரணும்ல அதுக்காகதான் கேக்கிறோம் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரி வந்துடுறோம் ஆ ஆ தேங்க்யூ